எங்கள் வீட்ல இப்போ பாத்திங்கனா கத்ரிக்காய் வெண்டக்காய் அப்புறோம் பீக்கங்காய் பொடலங்காய் பாவக்காய் இந்த மாதிரி செடிங்கள்லாம் போட்டுருக்குறோம் அதை வந்து எங்கே போய் விற்பாய்ங்கனு பாத்திங்கனா இங்கே மார்க்கெட்டில அப்புறம் உழவர் சந்தையில வார சந்தையில அந்த மாதிரி சந்தைங்கள்லாம் கொண்டு போய் விற்போம் மற்ற மாநிலங்களுக்கும் சொன்னிங்கனா அதுக்குண்டான மாநிலங்களுக்கு போய் அதுக்குண்டான அப்ரூவ்ட் வாங்கி அதை அங்கங்கே கொடுத்துட்டு நல்ல விற்றுட்டுருக்குறோம் நல்ல எக்ஸ்பெக்ட்டாயிட்டுகுறோங்க